பார்த்திங்கனா நாகப்பட்டினம் மாவட்டத்தை பற்றி சொல்றதுனா சாதி மொழி வேறுபாடு எந்த ஒரு அந்த பாகுபாடும் இல்லாமல் பார்ப்பாங்க இதில் என்ன இந்த டிஸ்டிக்ட்டில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுனா புத்தர் சிலை முதல் முதலில் கண்டு பிடிச்சி எடுத்தாங்க புத்தர் சிலை செப்பு சிலை அது ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாகபட்னந்தான் ஃபஸ்ட் எடுத்தது தமிழ்நாட்டுலே ஃபஸ்ட் ஃபஸ்ட் எடுத்த செலைனா இங்கேதான் அடுத்த பார்த்திங்கனா அன்னை வேளாங்கண்ணி அம்மை அம்மையார் கோவில்ருக்கு வேளாங்கண்ணி அம்மா அவங்க பார்த்திங்கனா அது நார்த் சைடு எல்லாம் சவுத் சைடு எந்த சைடுலேருந்தும் நம்ம கோவிலுக்கு வர்றாங்க புனித ஆலயத்துக்கு வெளிநாட்டுலேருந்தும் வந்துட்டுருக்காங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதை அடுத்தது பார்த்திங்கனா சிக்கல் சிங்கார வேலன் முருகன் கோவில் திருசெந்தூருக்கு அடுத்தபடியாக உள்ள கோவிலு அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அதுதான் பார்த்திங்கனா சிக்கல் சிங்கார வேலன் எப்பிடிருப்பாங்களோ வதம் செய்வாங்களோ அந்த இது அடிப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டுருக்கு பார்த்திங்கனா அடுத்தது நாகூர் தர்கா நாகூர் தர்கா முப்பத்தி ரெண்டு டிஸ்டிக்ட் இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்லேருந்தும் நம்மளுக்கு இங்கே வந்து இங்கே வந்து அந்த மசூதியை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவ்வளோ பேர் வந்து வழி பண்ணிவிட்டு போகிறாங்க அடுத்த பார்த்திங்கனா எட்டுக்குடி முருகன் கோவிலு அதுவும் அது மாதிரிதான் எட்டுக்குடி முருகன் கோவிலும் அதை பார்த்திங்கனா திருச்செந்தூர்ல எப்படியோ அதே மாதிரி இங்கேயும் ஆயிர கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அந்த அந்த சைடு சுத்தீலும் இது பண்ணிட்டுருக்காங்க இங்கே என்ன இதுனா அடுத்து பார்த்திங்கனா விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் நாகப்பட்னத்தில் பார்த்திங்கனா பத்து ஏக்கர் பைஞ்சு ஏக்கரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஏரியாலேயும் பத்து ஏக்கர் பைஞ்சு ஏக்கர் இன்னும் சாகுபடி பண்ணிட்டுருக்காங்க நிறைய பண்ணிட்டுருக்காங்க இன்னமும் நல்லா பண்ணுவாங்க நாகப்பட்டினத்துல பார்த்திங்கனா அந்த ஆஃபிஸு எல்லாம் போக்குவரத்து எல்லாம் நம்மளுக்கு ஒரு வசதியான இது எதுக்கும் பஞ்சம் இல்லாத மாவட்டம்னா அது தமிழ் எந்த மாவட்டம்னா நாகபட்னம் மாவட்டந்தான் அது ரொம்ப இதா இருக்கும் இந்த மாவட்டம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு இது கூட பஸ் கூட ஏறணும்னா டக்குனு ஒரு அஞ்சு நிம்ஷம் டக்குனு நிற்போம் பஸ்ஸு வரும் அங்கே அங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று திரும்பி அங்கேயிருந்து ஒரு அஞ்சு நிம்ஷம் டக்கு டக்குனு வந்துடும் பார்த்திங்கனா அதான் நாகபட்னம் மாவட்டம் வேற என்ன புனித ஆலயம் இருக்கு அவ்வளோ தான்